ஹலோ நாங்கள் வந்து வில்லேஜில் தான் இருக்கிறோம் கழிப்பறை இல்லாமல் வெளியே போகிறதுனால எங்களுக்கு வந்து பல வகையில் தீமைகள் இருக்குது பூச்சி புழு வருது நைட்டில் போனாக்க பாத்ரூம் போனாக்க பாம்புகளும் தேளுங்க கூராங்க பல வகையில் வழியில் கல்லோ கில்லோ எல்லாமே அடிக்கும் காலுக்கு நெட் அடிக்கும் பேட்ரி இல்லாமல் போவோம் தண்ணி ஒரு சின்ன ஜக்கில் எடுத்துட்டு போய் தான் நாங்கள் வெளியே பாராமரிச்சிட்டு வரணும் கழிப்பறை இல்லாததுனால் பாத்ரூம் வந்து இருக்கறதுனால் எல்லாருக்குமே நன்மை தான் அது இல்லாமல் போகிறதுனால தெரியல எங்களுக்குலாம் அனுபவம் இல்லை அதனால வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு அடிப்படை தெரியாது அதனால் நாங்கள் பாத்ரூம் போகிறதுனால ரொம்ப தீமை அது ஏகப்பட்ட கஷ்டம் விளைவுகள் காய்லா வந்து கால்ரா வருது வயித்துப்போக்கு வருது மலேரியா வருது ஜுரங்கள் வருது எத்தனியோ வகையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் நாங்கள் பாத்ரூம் இருந்து கழிப்பறை இருந்தால் தாங்க அது நம்மளோடய அனுபவத்துக்கும் வசதிக்கும் நல்லது அது ஏற்றது அது இல்லாமல் வாங்குறோம் வசதி இல்லாமல் நம்ம வில்லேஜில் வாழ்கிறது வந்து கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வயித்துப்போக்குனா நிறைய போகுது அதனால அதுமேலே உட்காருற ஈக்கள் வந்து சாப்பாட்டு மேலே உட்காருது அதை சாப்பிட்டமுனாக்க எங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது மலேரியா வருது ஜுரம் வருது வயித்துப்போக்கும் வருது பல வகையில் எங்களுக்கு பிரச்சனை வருது அந்த பாத்ரூம் இல்லாததுனால் உபயப்படுத்தாத்துனால் எங்களுக்கு பிரச்சனை வருது கண்டிப்பாக சொந்தமாக நம்ம உபயோகப்படுத்துனால் தான் நம்மளுக்கு அதை கட்டி இருந்தால் தான் அதனுடைய நன்மை கிடைக்கும் இல்லைன்னா எங்களுக்கு அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பலன் கிடையாது ரொம்ப தீமை தான் எங்களுக்கு